இப்போல்லாம் வந்து விளம்பரப்படுத்துவதுனா வாட்ஸ்ஸப்பில் வந்து மெசேஜு பண்ணுறாங்க அதே மாரி கார் வண்டி கார்லேயெல்லாம் வந்து ஒரு மைக் கட்டிவிட்டு அலௌன்ஸ் பண்ணுறாங்க அதுபோக பேனர் வைக்கிறாங்க அந்த மாதிரி நிறையா நிறையா டிவியில் விளம்பரம் பார்க்குறோம் பேப்பரில் பார்க்குறோம் அந்த மாதிரி இருக்கிறப்ப வந்து ஒரு பேனரில் பார்த்தேன் நான் அதாவது வந்து இந்த மாதிரி ஒரு விளம்பரப் படுத்தியிருந்தாங்க அதாவது கொழந்தைகளலாம் வீட்டுக்குன்னு ஸ்கூலுக்குன்னு அனுப்பிவிட்டு அதுக்கப்புறம் பார்ட் அண்ட் ஜாபாக வந்து ஒரு ஒர்க் இருக்குதுன்னு சொன்னாங்க கைவினைப் பொருட்களையெல்லாம் அங்கே போய் நான் கேட்டு ஜாய்ன் பண்ணங்காட்டிக்கு எனக்கு இப்போதைய சூழ்நிலைக்கு எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது விளம்பரப்படுத்துவது